மயிலாடுதுறையில பார்த்தீங்கனா சுகாதார வசதியும் சரி சேவையும் சரி போதுமான அளவில இருக்குன்னு சொல்லலாம் அனைத்து கிராமப்புறத்து கிராமங்களையுமே வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை மருத்துவமனைகள் சிறிய நாடுகளான நகரங்களில் துணை மருத்துவமனைகள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனா அரசு பெரியார் பெரியார் அரசு மருத்துவமனை மயிலாடுதுறை அங்கு விதமான அனைத்து விதமான வசதிகளுமே இருக்கு அனைத்து விதமான சிகிக்சைகளுமே அளிக்கப்படுகிறது அங்க இதேமாதிரி ஸ்கேன் வசதியாக இருக்கட்டும் அல்லது சிடிஸ்கேன்னா இருக்கட்டும் அதாவது அதிநவீன தொழில் நுட்பத்துடன் கூடிய மருத்துவ வசதி அனைத்துமே வந்து பெரியார் அரசு மருத்துவமனை மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு அதுக்கு பெ பெசிஃபிக்காக பார்க்க போனால் கோவிட் டைம்ஸில் வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதாவது அரசு மருத்துவமனைகள் தான் அது இல்லாமல் அரசாங்கத்தால் அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்தந்த பகுதி சுகாதார மையங்களோடு வச்சுக்கிட்டு முகாம்கள் கோவிட் முகாம்கள் நடத்துனது இது எல்லாமே வந்து பெரிய அளவில ஹெல்ப் பண்ணுன்னுச்சு அத தவிர்த்து இருக்கக்கூடிய இன்னும் இப்போ இப்போ நம்ம தனியார் மருத்துவமனைகள் தனியார் கிளினிக்குகள் இது எல்லாமே வந்து பெரிய அளவில உதவி புரிஞ்சிச்சி அதே போல் மருத்துவத்துறையில வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனியார் மருத்துவமனைகளும் வந்து ஒரு ஹை லெவல்லலாம் காஸ்ட் வாங்குறது இல்லை ஏழை எளிய மக்களுக்கு கன்வினியன்ட்டாக தான் வாங்குறாங்க அதேமாதிரி மருந்து விலைகளும் மலிவான விலைகளில் தான் மருந்துலாம் கொடுக்கப்படுகிறது அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில சுகாதார வசதிகள் சார்பாக எந்த ஒரு குறைபாடும் கிடையாது போதுமான அளவு சுகாதார வசதிகள் இருக்கிறது